என்னை பொறுத்த வரைக்கு யோகாங்கிறது யோகவாக இருந்தாலுமே கடவுளின் வழிபாடு வந்து ரொம்ப யோகவாக இருக்கும் அதனால் சத்குரு கோயமுத்துரில் உள்ள சிவன் டெம்பிள் அந்த சத்குரு வந்து யோகா க்ளாஸ் அதெல்லாம் நடத்துவாங்க மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் க்ளாஸ்ஸே ஃபைவ் ஓ கிளாக் டு செவன் ஓ கிளாக் அப்படி ஏர்லி மார்னிங்கா இருக்கும் த்ரீ ஓ கிளாகெல்லாம் எழுந்ச்சி அந்த ப்ளேஸ்சுக்கு போகிறதுக்கே ரெண்டு நாள் கேம்ப் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நிறைய இடத்துல ஒவ்வொரு ஊருலேயுமே போய் சொல்லி கொடுப்பாங்க சத் சத்குரு குள்ள யோகாசனம் எல்லாமே ரொம்ப ரிலாக்சேஷன் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும் நிறைய யோகா சென்டர்ஸ் இருக்குது நிறைய குருக்கள் இருக்கிறாங்க எக்கசக்க பேர் தானாகவே கற்றுக்குறவுங்களும் இருக்காங்க ஆசைக்கு முன் வந்து கற்றுக்குற ஸ்டுடெண்ஸும் இருக்காங்க நிறைய குருக்கள் இருக்காங்க ஆனால் என என்னை பொறுத்தவரைக்கும் சத்குரு வந்து எப்படின்னா ப்ராப்பராக க்ளீனாக இது இப்படி பண்ணுங்க இது இதனால நல்லது இதை இப்படி பண்ணுங்க இதில் இந்த நெகட்டிவ் வராது இதில் இதை இப்படி பண்ணுங்க இந்த மனதும் ஆத்மாவுக்கு இது நல்லது அப்படிங்குற மாதிரி உடல் மனம் இரண்டுமே நார்மலாக பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி சொல்லி தருவாங்க என்னை பொறுத்தவரையும் யோகா குருக்களுங்கிறதுல சத்குரு வந்து ரொம்ப ஃபேவ்ரட்டான ஆள் அவர் வந்து நார்மலாக இதுதான் அப்படிங்குற விஷியத்தை இதனால் இந்த பூவை நேசிங்க மனிதர்களை நேசியுங்கள் விலங்குகளை நேசியுங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இப்படி பண்ணுங்க மூச்சு காற்றுக்கே அவ்வளோ ஒரு டேஃபனேஷன் கொடுப்பாங்க அதனாலயே எனக்கு அந்த குரு வந்து ரொம்ப மரியாதைக்கு உறுதியாக நான் நினைக்கிறேன் எப்போதுமே குருக்கள் பலவாயினும் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அது சொல்லி தான் நம்மளோட குருவை நம்ம அதை தேர்ந்தெடுக்க முடியும் பலக்குருக்கள் சொல்லித்தந்தாலும் நமக்கு பிடித்து நமக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குற குருக்களில் சத்குரு ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிகாஸ் என்ன நான் அவ நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா நான் கற்றுக்கிட்டு நாலு பேருக்கு சொல்லி அந்த யோகாசனத்தை கொடுக்கணும்ங்குற அளவுக்கு நம்மள ட்ரெயின் பண்ணுவாங்க அந்த விதத்தில் எனக்கு அந்த குருவை ரொம்ப